சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் முனியப்பன்

என்னப்பா நீ இப்படி பண்ணுற எப்படி மிஸ் பண்ணிட்ட அந்த ஐடி கார்டு எவ்வளோ முக்கியன்னு தெரியாதப்பா உனக்கு என்னப்பா நீ இவ்வளோ சாதகமாக சொல்லுற நீ ஆ அந்த ஐடி கார்டு ரெடி பண்ணனுன்னா எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்லுறிங்க எங்கே பாக்கெட்டில் வச்சுருந்திங்களா என்ன அசால்ட்டாக சொல்லுறிங்க பாருங்கள் சார் நீங்கள் எவ்வளோ கேர் லெஸ்சாக இருக்கீறிங்க நீங்கள் ஒரு பொறுப்பாக வச்சுகினுன்றது ஒரு இதே கிடையாதா சரி சரி நீங்கள் ஒரு இது பண்ணுங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்து இதமாதிரி நான் பஸ்ஸில் போனேன் இதுமாதிரி பஸ்ஸில் போகும் போது தொலஞ்சு தொலஞ்சிடுச்சு இதுலையே ஒரு லெட்டர் எழுதி ஒரு பாஸ் போட்டோவும் போட்டோவும் ஒரு ஆதார் கார்ட் ஜெராக்ஸ் ஒரு நூறுரூவா ஃபைன் கட்டுங்கள் நீங்கள் அங்கே எல்லாம் ரெடி பண்ணி அங்கே ஃபைன் கட்டிவிட்டு அந்த செலானை எடுத்து அங்கே வச்சிட்டு ஏ டேபிள்ளை வச்சுங்கனா அது வந்து நான் பார்த்துட்டு நான் சைன் பண்ணிகொடுத்துற உங்களுக்கு ஒரு ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்துரும் சரியா இதற்குமேல இதுமாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க சார் நீங்கள் ஆ இப்போவே நீங்கள் மிஸ் பண்ண எங்கேன்னு சரிங்களா சரி நான் அது ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நானு ரெடி பண்ணிகொடுத்துடுற ஓகே ஓகே ஓகே